எனக்கு வந்து டயக்ராம் வரையிறதுலாம் ரொம்ப பிடிக்கும் அதில் வந்து நிறையா வந்து கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக கலர்ஸ்லாம் அடிக்கும் போது டயக்ராம் பார்க்க சூப்பராக இருக்கும் சில டயக்ராம்லாம் வந்து நான் ரொம்ப வந்து எனக்கு பிடிச்சு வரைய ஆரம்பிச்சது சில டயக்ராம் நான் பார்க்கும் போது அது வந்து அப்படியே ரியலாகவே இருக்க மாதிரி இருக்கும் அதனால் நான் அட்மையர் ஆகி நான் வரஞ்சுருக்கேன் சில பேர் டயக்ராம் அப்படியே அச்சு அசலாக அப்படியே வரைவாங்க அது ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்து எனக்கு பென்சில் ஷேட்டிங் வந்து ரொம்ப பிடிக்கும் முக்கியமாக டயக்ராம்மில சீனரீஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்து ஈஃபில் டவர்லாம் வரைய ரொம்ப பிடிக்கும் அழகாக இருக்கும் அதெல்லாம் பார்க்கறதுக்கு அப்புறம் சில ஸ்டோரிஸ்லாம் வந்து டயக்ராம் மூலியமாக வரஞ்சு பார்த்து வச்சுருப்பாங்க அதில் தான் அட்மையர் ஆயி நான் டயக்ராம் வரையணும் அப்படின்னு எனக்குத் தோணுச்சு அது தான் வரஞ்சிட்டுருக்கேன் நான் ஒரு சிக்ஸ்த்து படிக்கிறதுலேருந்து நான் வந்து டயக்ராம் வரைய ஆரம்பிச்சிவிட்டேன் அப்போதுலேருந்து நான் வரஞ்சிட்டுருக்கேன் டயக்ராம் வரை வரையாம என்னால் இருக்கவே முடியாது சில பேர் வந்து ஒரு ஒரு ப்ளேஸில் இருந்தாங்கன்னா அவங்க சுற்றி இருக்கிற இடத்துல எல்லாத்தையும் வரைவாங்க ஸோ அவ்வளோ கெப்பாசிட்டி எனக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கேன் அந்தளவுக்கு வருன்னு முடிஞ்சளவுக்கு நான் ட்ரை பண்ணி அதை வரைஞ்சிட்டு தான் இருக்கேன் இன்ன வரையும் ஏன்னா எனக்கு அந்த டயக்ராம் பார்க்கும் போது தான் சில ஞாபகம் மெமரீஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் டயக்ராம்ஸ் மூலிமாக நிறையா மெமரீஸ் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்ற ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைக்கும் சில மெமரிஸ் வந்து நான் வந்து ரீக்கால் பண்ணணும் அப்படின்னு நினச்சா என்னோட டயக்ராம் மூலியமாக தான் நான் பண்ணுவேன் முக்கியமாக எனக்கு வந்து ஆர்ட்டிஸ்ட் யாரை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு பார்த்திங்கன்னா மேரிகேஸ்ட்டு அவங்கள தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவங்க டயக்ராம்ஸும் அப்படி தான் இருக்கும் சிமிலராக மெமரிஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் லைக் ஸ்டோரிஸை க்ரியேட் பண்ணி வச்சுருக்க மாதிரி தான் இருக்கும் அந்த டயக்ராம்ஸ் அதுலாம் எனக்கு பிடிக்கும் அப்புறம் வந்து நான் டயக்ராம்னு பார்த்தா பெஸ்ட்டாக இருக்கணும் என்னோட டயாக்ராம் அப்படின்னு நான் நெனச்சதை விட அதை பார்க்க நல்லா அட்மையராக இருக்கணும் மற்றவங்களுக்கு அதை பார்த்தா அவு ஒருத்தவங்களுக்கு சந்தோஷம் தரணும் அப்படின்ற அந்த தாட்டில தான் டயக்ராம் நிறைய வரஞ்சிருக்கேன் நான் நானும் சில டைம் ரொம்ப சோகமாக இருக்கும் போதோ இல்லை சேடாக இருக்கும் போதோ டயக்ராாம் வரைவேன் அதனால நான் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன் நான் வரஞ்சுருக்கேனே அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் ஹாப்பியாக இருப்ப கலர்ஃபுல் அட்ராக்ஷனாக இருக்கும் போது அது நம்பளுக்கே ஒரு நல்ல விஷயங்கள் நல்லா அட்மையராக த தன்மை கொடுக்கும் அதனால நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் டயக்ராம் வந்து என்னோட ரிலாக்சேஷனுக்கு மட்டும் இல்லாமல் அது ஒரு பேஷனாகவே நான் வந்து எடுத்து நான் வரஞ்சிட்டுருக்கேன்